ஹலோ சர்வீஸ் சென்ட்ருங்களா இந்த என்னோடய லேப்டாப் வந்து ஒன்று ரிப்பேரா இருக்குதுங்க மேம் ஆமாம் லெனோவா ஆ அதில் டிஸ்ப்ளே போயிடுச்சு அது கீழே இந்த பிள்ளைங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ பிள்ளைங்கள் சார்ஜரை போட்டுட்டாங்கள் அது மேலே அது டிஸ்ப்ளே போயிடுச்சு நாங்கள் மதுரை மாவட்டம் குளமங்கலத்தில் இருக்கோம் ஆமாம் என்னங்க மேம் ஆ ஆ அதுதான் இந்தமாதிரி அந்த டிஸ்ப்ளே மாத்துறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் மேம் அது கீபோர்டு கீபோர்டு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியல ஆமாம் அப்படியா ஆ ஓகே ம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் நாங்கள் வர சண்டே வந்து நான் வரலான்னு இருக்கேன் சண்டே கடை இருக்கும்ல ஆ மார்னிங் ஒரு லெவனோ க்ளாக் வரலான்னு இருக்கேன் ஆ ஆமாம் அப்படியா அவங்க பார்த்துக்கிருவாங்களா இல்லை நீங்கள் வந்துதான் பார்க்கணுமா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுத்துட்டு வேணா போகிறேன் நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சிடுங்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா என் மொபைல் நம்பரும் கொடுத்துட்டு போகிறேன் ரெடி ஆயிடுச்சின்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லிடுங்க நான் வந்து பே பண்ணிட்டு நான் லேப்பை வாங்கிக்கிறேன் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே அதுதான் பக்கத்தில் கேட்டு உங்கள் உங்களோடய சென்ட்ரை பற்றி கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நல்லா ஆ நல்ல ரிவ்யூ சொன்னாங்கள் ஆ அதனால் சரி அப்படின்ட்டு கால் பண்ணேன் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் டூ தௌசண்ட் டுவெல்லு ஆமாம் ஓகே மேம் ஒ ஆ இல்லைங்க மேம் இல்லைங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ம்